இப்போ நான் நான் வந்து எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குது தோட்டத்தில் வந்து செடி வந்து மல்லிகை செடி ரோஜா செடி அப்புறம் வந்து விதவிதமான பூக்கள் செடியெல்லாம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியை வந்து நம்ம வைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து கீழே வந்து நல்லா மண்ணை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த செடியை நட்டுவிட்டு உடனே தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறோம் மறுபடி தான் தண்ணி வந்து நம்ப ஊற்றணும் அப்போ தான் வந்து அந்த செடி வேர் வச்ச உடனே அழுகாமல் அது நல்லா வளர்ந்து பலன் தரும் இப்போ வந்து ஒரு செடி இப்போ பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்ச கொஞ்சமாக அந்த செடியை வந்து மண் நல்லா ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து அந்த மண்ணை எடுத்து நல்லா அணைச்சி வைக்கணும் அந்த வேர் பகுதியில் வந்து நம்ம அணைச்சி வச்சோம்னா அந்த செடி நல்லா ஸ்ட்ராங் பிடிச்சிக்கிடும் அப்போ அதற்கப்பறம் வந்து இப்போ மரமாக ஆகக்கூடிய செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாமரம் தென்னமரம் இந்த மாரி வாழை மரம் அதெல்லாம் வைக்கும்போது நம்ம இன்னும் நல்லா வந்து ஆழமாக நல்லா நோண்டிவிட்டு அந்த செடியை அந்த நட்டு வைக்கிற மாங்கன்றுலாம் நட்டு வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம வேர் வைக்கும்போதே வந்து எருவு போடணும் எருவு ஓ உரோன்னு சொல்லுவாங்க ஓ எருவு வந்து நம்மை வெளியில்லாம் போய் தேட வேணாம் ஆடு நம்ம வீட்டில் ஆடு இருந்துச்சுனா அந்த ஆட்டு எருவை வந்து நம்ம நல்லா காயை வச்சிட்டு நல்லா நான் சும்மா இருக்கறப்போ நம்ம வந்து நல்லா நசுக்கி அந்த எரு அதை போட்டாலே போதும் அந்த மண்புழுவெல்லாம் இல்லாமல் மருந்து கிருந்துலாம் எதுவுமே போடக்கூடாது ஏன்னா மருந்து ஃபர்ஸ்ட்டே போட்டோம்னா அந்த செடி வளராது செத்து போயிடும் அப்போ அந்த செடி பார்த்தீங்கன்னா வளந்து நல்லா ஒரு இதாக ஆனதுக்கப்புறம் இன்னோரு செடி வந்து விதையெல்லாம் கொட்டி அது உற்பத்தி ஆகி நிறையா வளர ஆரமிச்சிவிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த பில் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது சுத்தீரும் வந்து இந்த பில் எல்லாம் வளர விடாம நம்ம தோட்டத்தை வந்து டெய்லியும் வந்து நம்மளுடைய பார்வையில் தண்ணி டெய்லி விடணும் பில்லு அந்த ஏ தேவையில்லாத செடியெல்லாம் இல்லாமல் நம்ம சுத்தமாக வச்சிக்கிட்டம்னா தான் இந்த செடி வளர்றதுக்கு அந்த வேர் சென்று நல்லா ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து தண்ணி விடக்கூடாது செடிக்கு தண்ணி விட்டா அழுவி போயிடும் செடி வா இப்போ நட்டுருவேன் இன்னைக்கு செடி நட்டுரோன்னு சொல்லிவிட்டா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறந்தான் தண்ணி ஊத்தணும் அதுக்கப்பறமாக நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா சரி ஆயிடும் மரங்கள்லாம் வந்து நல்லா பா வாழைமரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து வா வாழைமரம் வந்து திடீர் திடீர்ன்ட்டு சாயக்கூடியது அதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஒரு முட்டு கொடுத்து மரத்தை நல்லா வளர்க்கணும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா பலாமரம் அதெல்லாம் வந்து வளர்த்துட்டா அது தானாக வளர்ந்துரும் ஆனால் வந்து நம்ம வந்து பாதுகாப்போட நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக வந்து தோட்டத்து மேலே கவனம் இருக்கணும் அந்த தேவையில்லாத புல்லலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துவிட்டு நம்ம வந்து பராமரிப்பு பண்ணோமுன்னா நம்ம வந்து நம்ம தோட்டத்தை நம்ம நல்லா வச்சிக்கலாம்